எங்கள் ஊர்ல நால்ணா ஆஸ்ஸுபத்திரி இருக்குது எங்கள் வீட்டிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தொலைவுள்ள ஹாஸ்பிடல்ருக்கு அங்கே எல்லா வசதியுமே இருக்குது நல்ல டாக்டர் நர்ஸ்ஸுகள் நல்ல படுக்கை வசதி எல்லாமே இருக்குது போதுமான மாத்திரை மருந்து எல்லாமே கிடைக்கிது அப்புறம் நாட்டு மருந்து எல்லாமே கொடுக்குறாங்க அதில் சித்தா நாட்டு மருந்து எல்லாமே கொடுக்குறாங்க எனக்கு வந்து தோல் பிரச்சனைன்னு சொல்லி போனேன் அதில் எல்லாமே எண்ணெய் கொடுக்குறாங்க எல்லாமே சரிப்பண்ணுறாங்க மாத்தரை மருந்து எல்லாமே கொடுக்குறாங்க முக்கியமாக பிரசவத்துக்குதான் அதிகமாக பார்க்கறாங்க நிறைய கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே அதில் பிரசவத்துக்கு வந்து பார்க்கறாங்க எங்கள் ஊர்ல நிறைய வந்து சக்கரைக்கு ப்ரசருக்கு எல்லா வக நோவுக்குமே அந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா பார்க்கறாங்க நாய் கடிச்சால் கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா பார்க்கறாங்க பாம்பு விசம் ஏதாவது ஒன்று பிரச்சனைன்னா அங்கே அந்த ஹாஸ்பிடல்ல நல்லா கவனிக்கிறாங்க நிறைய பேர் ஜனங்கள் நல்லா யூஸாக இருக்குது அப்புறம் அது ஏதாவது காயம் எதாதுன்னாக்கூட ஏதாவது பக்கமாக ஹாஸ்பிட்டல்ன்னால் எங்கள் ஊர் நால்ணா ஆஸ்பத்திரியில் எல்லாமே பார்க்கறாங்க ஜிஹச்சிக்குன்னால் நீங்கள் அதே ரொம்ப இதுன்னால் ரொம்ப முடியலன்னா மெ சேலம் பெரியாஸ்பத்திரிக்கு ஜிஹச்சிக்கிதான் போயாகணும் இந்த ஆஸ்பத்திரியில் எல்லா வசதியுமே இருக்குது டாக்ட்ர்கள் நர்ஸ்ஸுகள் எல்லாமே நல்லா பார்க்கறாங்க எல்லா டாக்டருங்களுமே வராங்க சக்கரைக்கு ப்ரசருக்கு எல்லா நோவுக்குமே எல்லா இதுவுமே பார்க்கறாங்க